நான் பார்க்குற விளையாட்டு செஸ்ஸு கே ஷெட்ல் அண்ட் காக் பேட்மிட்டன் இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரமும் எல்லாேருக்கூடயும் நான் பார்ப்பேன் அது யூடியூப்லேயும் பார்ப்பேன் டிவிலேயும் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் பார்ப்பேன் தனியாகவும் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேட்மிட்டன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கேரமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு